நாங்கள் எங்காச்சும் வெளியூர் இல்லைனா டூர் போனால் கேமரா வச்சுப்போம் அது எங்கள் வீட்டில் ஏதாச்சும் சேகரித்த பொருள் பணம் காசு நகை நட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னால் திருடு போகாம இருக்கிறதுக்கு அந்த கேமரா மூலயுமா பார்த்துப்போம் அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் போனாங்கன்னால் யார் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க ஏது எடுத்துரு போகிறாங்கன்னு அந்த கேமரா மூலயமா பார்த்துப்போம் ஆடு மாடு ஏதாச்சும் திருடு போச்சுன்னால் இல்லை தீ பச்சிச்சின்னால் இல்லை ஏதாச்சும் இடிஞ்சு விழுந்திருச்சுன்னால் அதுக்கு ஒரு ஸிக்னல் இருக்கும் அந்த ஏதாச்சும் ஃபயர் ஆயிடுச்சுன்னால் அந்த ஸிக்னலில் வந்து எங்களுக்கு அந்த ஃபோன் மூலயமா கனெக்ட்டிங் கொடுத்து வச்சுருக்கும்போது அந்த ஃபோனில் வந்து எங்களுக்கு எச்சரிக்கை மணி மாரி அடிச்சுரும் அந்த ஃபயரிங் காட்டும்போது நாங்கள் போய்விட்டு என்னான்ட்டு பார்த்துப்போம் அது அதுக்கப்புறமா அந்த வந்து நாங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஒரு வேலை ஒரு பொருள் வச்சு ஒரு டேட்டாபேஸ் மாரி ஏதாச்சும் எங்கள் எந்த இடத்துல வச்சு ஏதாச்சும் ஒரு செட்அப் பண்ணி அந்த கேமராவை சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு இல்லை நாங்கள் எங்களுக்கு எந்த கனெக்ட்டிங் இல்லை சிசிடிவி கேமரா மட்டும் ஒன்லி வச்சுட்டு போய்விட்டு மறுபடியும் ஏதாச்சும் திருடு போய்டுச்சுன்னால் அந்த சிசிடிவி டேட்டாவை வச்சு கண்டுப்புடிச்சு யார் என்ன பண்ணியிருக்காங்க திருடு போயிருக்கா ஏதாச்சுன்ட்டு பார்த்துப்போம்